குதிர சவாரி செய்யும்போது உடல் அளவையும் மனதளவுலயும் நல்லாவே ஒரு ஆரோக்கியமாகவே இருந்தது எதிர்காலத்தில வந்து அவங்க வந்து சூது விளையாடனுனால குதிர ரேஸ் வச்சு குதுர ரேஸ் ஓட்டம்போதே அதுக்கு அடிபட்டுறது சூடு வைக்கறது அந்த நம்பர் மேலே எழுதறதுனால அதை வந்து தடை செய்யப்பட்டாங்க ஆனாலும் முன்னேற்றங்கள் இல்லை இந்த ரேஸ் ஓற்றது அந்த அடிக்கறது சூடு வைக்கறதலாம் இல்லாமல் இருந்தால் அது எதிர் காலத்தில் வந்து முன்னேறும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு போர்களில் வந்து அது குதிரைகளை யூஸ் பண்ண விதம் வந்து காளான் படை மூலமாக அவ்வளோ சீக்கரத்தில் போக முடியாது யானை படை மூலியமாவும் அவ்வளோ சீக்கிரத்தில் நகர்ந்து போக முடியாது குதிரை இருந்ததுனால ஃபாஸ்ட்டாக போயிவிட்டு ஒரு சண்டையை முடிக்கிறது ஈஸியாக சண்டையை முடிக்கிறது அதனால் இருந்ததுனால நம்ப போகருக்கு வந்து அது ரொம்ப தேவை பட்டதுனால குதிர சவாரி போகருக்கு நல்லா உபயோகமாக இருந்தது